இப்போ எங்கள் பகுதியில வந்து பின்னல் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் வந்து இந்த கூடை பின்னுறாங்க பின்னி நாங்கள் அதை விக்கக்குள்ளே ஒரு கூடையை வாங்கக்குள்ளே அந்த ஒயர் வாங்கக்குள்ளே கம்மி விலைக்கு வாங்கி நாங்கள் அதை விற்கிறது கொஞ்சம் அதிகமாகதான் விற்கிறோம் ஆனால் இப்போ அந்த பின்னல்லயே நிறைய வந்து நுட்பங்கள் இருக்கு ஸ்டார் மாதிரி இருக்கு நிறைய வந்து வித விதமான வே அதான் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அதை நாங்கள் வந்து நல்லா பண்ணக்குள்ளே அது நல்லா பார்த்துட்டு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இது நல்லாருக்கே இது வாங்கலாமே அப்படின்னு நினைக்குறாங்க அந்த மாதிரி தனித்துவமாக இதை ஒரு ஸ்பெஷலாக எதாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அதே மாதிரியே பின்னி அந்த மாதிரி விக்கக்குள்ளே அது கொஞ்சம் நல்லாவே போய்ட்டுருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தையல் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண பெண்கள் மஞ்ச தண்ணி பெண்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு வந்து இந்த ஆரிய ஒர்க்குன்னு சொல்லுறாங்க அந்த ஆரிய ஒர்க் வந்து அது வந்து ஸ்பெஷல் தான் அது தனித்தனியாக அதுல வந்து தைக்கிறதுக்கோ அதை வந்து நம்ப ஹேண்ட் ஒர்க்கு தான் எல்லாமே கையால் செய்யுறது தான் அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப கொஞ்சம் டிசைன் வச்சு அழகாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் நல்ல விலைக்கும் நம்ப அதை நம்ப பயன்படுத்திக்கு நல்ல விலைக்கு அதை விற்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எதாவது பாரம்பரிய உடையை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சேனா அதிகமாக பார்த்திங்கன்னா எனக்கு பரதநாட்டிய ட்ரெஸ் அந்த பரத நாட்டிய ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு தைக்கக்குள்ளே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை உருவாக்கக்குள்ளே அதை அழகாகா ஒவ்வொன்றும் கையி இடுப்பு இந்த முன்னாடி நெஞ்சு பகுதி இதெல்லாம் வந்து தைக்கக்குள்ளே நிறையா சுருக்கங்கள் வச்சு அதுக்கு பார்டர் வச்சு தைக்கக்குள்ளே கொஞ்சம் வ கஷ்டமாக இருந்துது இந்த மாதிரி ச கற்றுக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்துது அப்புறம் போகப்போக நம்ப என்ன செஞ்சோம் கொஞ்சம் செய்ய செய்ய அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துது இப்போ நல்லாவே பண்ணிட்டுருக்குறோம்